பன்னிரெண்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று இருபத்தி ஒன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்து பத்து பதிமூன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து மூன்று ஏழு இரண்டாயிரம்